இந்தியாவை பொறுத்தவரைக்கும் எடுத்துகிட்டிங்கன்னால் தொழில்நுட்பம் கல்வி பொழுதுபோக்கு மற்றும் வர்த்தகம் அப்புறம் போக்குவரத்து இந்த துறைகளில் வந்து ரொம்ப அதிகமான வளர்ச்சி அடைஞ்சிட்டுருக்குது ஒவ்வொரு நாளும் நம்ம இதை கண்கூடாக பார்த்துகிட்டே இருக்கோம் ஒரு காலத்தில் வந்து போக்குவரத்து அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய சவாலாக இருந்தது இன்னிக்கி குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட டைமுக்கு அங்கே ப அடையணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போக்குவரத்தையும் நம்ம மேம்படுத்திக்கலாம் எந்த மாதிரி போக்குவரத்தை தேர்ந்தெடுக்கிறோங்கறதையும் இப்போ எடுத்துக்கலாம் இப்போ கிராமங்களெலாம் போக்குவரத்துனு எடுத்துகிட்டோம்னால் ஒரு பேருந்துகள் மட்டும்தான் இருக்குது இப்போ நகர்ப்புறங்களில் அப்படினு எடுத்துகிட்டோம் அப்படினு பார்த்தீங்கன்னா இப்போது நகர பேருந்துகளிருக்கு விரைவு பேருந்துகள் இருக்குது அது இல்லாமல் ட்ரெயின் ஆப்ரேட் பண்ணுறாங்க அதாவது வந்து லோக்கல் ட்ரெயின்ஸ் இந்த ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துலேந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல இறங்கறதுக்கு ரொம்ப பயன் உள்ளதாக இருக்கும் ஏன் அப்படினா நம்ம பஸ் ட்ராஃபிக்கில் இறங்கி ஏறி அதுக்கு ஒரு இடத்த பிடிச்சி உக்காந்து நம்ம ஒரு இடத்துலந்து ஒரு இடம் போகிறத்துக்குள்ள நமக்கு ரொம்ப தொல்லையாயிடும் அதே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின்கள் மூலயமா நமக்கு வந்து டிக்கெட் வாங்கி ஏறுவதுனால ரொம்ப எளிதாக பயணத்தை வந்து நம்ம போகலாம் இதனால் நமக்கு எந்த சிரமமும் பெருசாக இல்லாததாக தெரியாது காலையில் இப்போ வந்துட்டு என்ன ஒர்க் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்கு தகுந்தமாதிரி நம்ம வந்து நம்மளோட எந்த ட்ர ட்ராவல்சில் போக போகிறோம் பஸ்சில் போகிறோமா ட்ரெயினில் போகிறோமா அப்படிங்கிறத நம்ம வந்து சூழ்நிலைக்கு தகுந்தவாறு நம்ம தேர்ந்தெடுத்துக்கலாம் பொதுவாக இந்த நம்ம என்னென்னா அதிகமாக எடுக்கிறதுனு பார்த்தீங்கன்னா அந்த பேருந்து அந்த பேருந்து வந்து பேருந்து இந்த ஓட்டுநர்கள் வந்து குறிப்பிட்ட நேரத்தில் கரெக்டாக கொண்டு வந்து சேர்த்துடனும் அதில் ஏற்படக்கூடிய பழுதுகள சுட்டி காமிச்சு அதுக்கு வந்து நம்ம அந்த க யார் அவங்களுக்கு உரிமையாளரோ அவங்க கிட்டை சொல்லினம்ன்னால் அந்த உரிமையாளர்கள் அதன் மீது தக்க நடவடிக்கை எடுப்பதற்காக நிறைய வாய்ப்பெல்லாம் இருக்கும் அப்படிதான் நம்ம வந்து ஒவ்வொரு இதையுமே நம்ம பண்ணணும் இது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து எப்படி நமக்கு இந்த தொழில்நுட்ப வளர்ச்சியெலாம் நமக்கு அதிகமாக உதவியாயிருக்குது அப்படினு பார்த்தோம் அப்படினா முன்னாடியெலாம் ஒரு குறிப்பிட்ட கேம் விளையாடுறாங்க அந்த கேமை வந்து அவங்க பார்த்துகிட்டு ஒன்று நேரில் பார்த்து கற்றுக்கலாம் இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு ரெக்கார்டில் வந்து பண்ணி வைச்சிருப்பாங்க அதை வந்து நம்ம போய் பார்த்துக்கணும் இப்படிதான் இருக்கும் ஆனால் இப்போ குறிப்பிட்ட காலங்களில் வந்து பார்த்தீங்க நிறைய புதுப்புது கேமராக்களெலாம் நிறையா வந்துடுச்சி அவங்க விளையாடுகிற பிளேயர்ஸ் விளையாடுகிற இடம் அது எல்லாத்தையும் நம்ம போய் பார்த்து தெரிஞ்சுக்கிற மாதிரியும் இருக்குது அதுவும் வந்து பெரிய தொழில்நுட்ப வளர்ச்சியாக நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த போக்குவரத்துகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறையா மாற்று போக்குவரத்துகளெலாம் இருக்குது இப்போ சென்னை போன்ற பெரும் மாநகரங்களில் எடுத்துகிட்டோம் அப்படினு பார்த்தீங்கன்னா சாதாரணமாக ஒரு ஐந்து ருபாய் டிக்கெட் வாங்கிகிட்டு எலக்ட்ரிகல் ட்ரெயினில் போகலாம் இதுவே நீங்கள் ஒரு ஆட்டோவிலயோ இல்லை ஒரு பஸ்லேயோ போகும் போது பார்த்தோம் அப்படினு பார்த்தா நமக்கு நிறைய செலவினங்கள் ஆகிறத்துக்கான வாய்ப்புகள் இருக்கும் இப்போ இந்தமாதிரி தொழில்நுட்ப வளர்ச்சியினால வர்த்தகமும் நிறைய பயன்படுது உரிய நேரத்துக்கு பொருட்களெலாம் வந்து போய் சேருது உரிய விலையும் அவ் விவசாயிகளுக்கும் வியாபாரிகளுக்கும் கிடைக்கிறது ஒரு நாள் ரெண்டு நாள் தாமதமாக போனால் நிறைய பொருட்கள் வந்து கெட்டுப்போகிறத்துக்கான வாய்ப்புக்களும் இருக்குது இந்தமாதிரி நமக்கு வந்து எல்லா பிரச்சினைகளிலும் சரியா பா அணுகுமுறையை பன் பயன்படுத்தினோனா நமக்கு எந்த பிரச்சினையும் இல்லாமல் நம்ம நல்லதாக பார்த்துக்கலாம்